வெட்டு ரகம் என்றது வந்து செடி வந்து வளர்ந்து வர உடைய விதை தான் அது அது ரெண்டு விதத்தில் வந்து செடி வளருது ஒரு சில செடி வந்து விதை மேலே வருது ஒரு சில செடி வந்து அடியிலே கூட விதை போயிடுது போயிடுது நல்ல வளர்றப்ப எது முன்ன எது பின்னன்றது வந்து ஒரு சில செடியில் வந்து அது முக்கியத்துவத்தை கொடுக்குது அது எப்படின்னா வெட்டு ரகம் என்றது வந்து ஒரு செடி வளர்ந்து வர்றப்போ அது நிறைய வந்து பயனை கொடுக்குது மேலே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொடி கொடியா போகிறது கொடி கொடியா போகிறதுலே வந்து நிறைய கனிகள் கொடுக்குது அடியில் போய் வளர்றதையும் நிறைய வந்து கனிகளை கொடுக்குது எல்லாமே விதைலேருந்து முளைக்கிற ஒவ்வொரு உடைய செடியோட தன்மை தான் எல்லாமும்